வானவியல்லை நம்மளோட சூரியன் குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வானவியல்லை படிக்கும் போது நிறைய விஷயங்கள தெரிஞ்சிக்கலாம் சூரியன் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற கோள்கள் உள்ளது அதில் வந்து ஒன்பது கோள்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை பார்த்திங்கன்னா சு சூரியனுக்கு அடுத்தது சந்திரன் செவ்வாய் ராகு குரு புதன் சுக்கிரன் ராகு கேது யூரேனஸ் நெப்டியூன் புளூட்டோ இது போன்ற கோள்கள் வரிசைப்படுத்திருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு விதமாக அதோடய உருவம் அமைப்பு அடுத்து அதோடய தன்மை அதோடய ஒளி அதோடய எடை அதோடய எடைன்னு சொல்கிறத விட அதோடய அளவு தூரம் இதை வச்சு கணக்கிடுறாங்கள் சூரியனிலேருந்து அது எந்த தொலை தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கணக்கிடுறாங்கள் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் வேறுபடுது இதை வச்சு தான் அது வேறுபடுதுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது ஒரு ஒரு கலரில் இருக்குது ஒரு ஒரு வகையான வாயுக்களை வெளிவிடுது ஒரு ஒரு வகையான ஒளிகள் வெளிவிடுது இது வந்து அஸ்ட்ராலஜி அதாவதுங்க ஜோதிடவியலின் மூலமாகவும் இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் நம்ம அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மூலமாக நிறைய விஷயங்கள் நடைபெறுது அப்படிங்கிறதையும் நம்ம நிறையவே தெரிஞ்சிக்கலாம் சூரியன் குடும்பத்திலுள்ளே கோள்களை வைத்து தான் அனைத்து கிரகங்களும் இயங்குகின்றது